நீச்சல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி மாதிரி கிடைக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ளே ரத்த ஓட்டம் நல்லா ஓடும் மூச்சு பயிற்சி தேவைப்படும் இந்த நீச்சல் அடிக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கை கால் வலி இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு பயிற்சி தேவை அந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும் நீச்சல் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் நீச்சல் அடிப்பேன் எங்க வீட்டு அதில் எங்கள் வீட்லே வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து இடம் இருக்குது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடய சேர்ந்து ஜாலியாக நீச்சல் அடிப்பேன் திணியும் நீச்சல் அடிக்கிறது வந்து ஒரு நல்ல உடற்பயிற்சி மாதிரி நல்லா டெய்லியுமே வந்து நீச்சல் அடிச்சோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி இவ்வளோ உள்ள அனைத்து நல்ல ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறனால நமக்கு கிடைக்கும் தவறாமல் வந்து நம்ம நீச்சல் அடிக்கணும் எப்பொழுதுமே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயும் மாலையிலேயும் நீச்சல் அடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்பொழுதும் வந்து நீச்சல் வந்து க வந்து கற்றுக்கிட்டு நல்லா முறைப்படி கற்றுக்கணும் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா நீச்சல் அடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் மூச்சு பயிற்சி வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் சீரான மூச்சு விட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து நீச்சல் அடிக்கணும்